நம்ம கிராமத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்தில் நல்ல லாபம் கிடக்கிறது இல்லை அதனால் ஜனங்களே என்ன பண்ணுறாங்கன்னா கிரா இது விவசாயத்துக்கு வேலைக்கு வராமல் வேறு வேலைக்கு தேடி போகிறாங்க அதனால் இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுர்மெண்ட்டு விவசாயத்தில் அதிகமாக லாபம் வர மாதிரி கடனுதவி பண்ணலாம் அதனால் கிராமத்துக்கு நிறைய விவசாயம் பண்ணுறக்கு நிறைய பேர் அது முன் வருவாங்க அதனால் கிராமம் நல்லா செழிப்பாகும் அப்புறம் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா விவசாயம் செய்கிறக்கு இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக வந்துட்டு கடனுதவி பண்ணலாம் இயற்கை உரம் வழங்கலாம் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுக்கலாம் இது மாதிரி நிறையா உதவிகள் செஞ்சுதுன்னா நம்ம இளம் விவசாயிகள் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இதில் நிறைய விவசாயத்தில் முன்னாடி வந்துட்டு நிறைய செய்கிறதுனால நம்ம கிராமத்தில் ஒரு விவசாயம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்லாம் இதுதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்குது